புதுசாக பிறந்த குழந்தைக்கு முதல் வருஷத்தில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா மொட்டை அடிப்பாங்கள் காது குத்துவாங்கள் இது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா இது பெரிய கோலாகலமான நிகழ்ச்சியாகவே நடத்துவாங்கள் இரண்டாவது நல்ல ஒரு ஹோமங்கள் பண்ணுறதும் அவர்களுக்கு வந்து சில சடங்குகள் செய்கிறதும் அமைப்புகளாக வச்சுட்டு இருக்காங்கள் இது எல்லாம் விஷயங்களும் எல்லாம் ஒரு மொழிகள்லேயும் எல்லாம் வகையிறாவளையும் பண்ணக் கூடிய அமைப்புகள் இருக்குது காது குத்துதல் எப்படி வைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு தாய் மாமா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவரோடய மடியில் உட்கார வச்சு அவர்களுக்கு காது குத்துதல்லான சடங்குகள் நடக்கும் முடி எடுத்தல் அவங்க அவங்க குலதெய்வத்தின் அருளோடு அவங்க அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு அங்கே வந்து மொட்டை அடித்து அந்த சில சடங்குகள் அங்கே செய்கிறத்துக்குண்டான நேர்த்திக் கடன்கள் அங்கே செய்வாங்கள் மேலும் இது ஒரு ஆயிசு ஹோமம் மற்ற ஹோமங்களான விஷயங்களுக்கு இவர்கள் குழந்தைகள் உட்கார வச்சு அவர்களுக்கு அவங்க பெயர சொல்லி அவங்க நட்சத்திரங்கள் சில பிறந்த யோகங்களை வச்சு அவங்களுக்கு ஆயிட்ஸ் ஹோமங்கள் மற்ற ஹோமங்கள் செஞ்சு ஒரு நல்ல பெயர நல்ல பெயரு நல்ல புகழ்ளோடு வ வரணும்றத்துக்காக சில விஷயங்களை செய்வாங்கள் இது வந்து பெயரு வைக்கிறது மொட்டை அடி பெயர் வைக்கிறது முதல்ல மூணு பதினொறு நாள் அல்லது ஒரு மாசத்துலேயே வந்து பெயரு வச்சுருவாங்க பட் ஆனால் இந்த முதல் வருடங்கும் போது மொட்டை அடித்தல் காது குத்துதல் இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க அவங்க வழக்கப்படி என்னென்ன தேவைகள் வெய்யணு செய்யணும் அந்த மாதிரி செயல்கள் அந்தந்த முறைப்படி அவங்க அவங்க செஞ்சுகிட்டு இருப்பாங்க